வாங்கம்மா என்ன என்னதுய்யா வேணும் செருப்பா வாப்பா வந்து பாரு இங்கே பாரு எவ்வளோ டிசைன் இருக்குது வந்து பாருங்க சைஸ் சொல்லுங்கள் சைஸ் என்னய்யா வா எடு வாங்க பாருங்க த தம்பி அந்த செருப்பு ரெண்டு எடுத்து போடுய்யா நாலஞ்சு டிசைன் எடுத்து போடு வாங்க்கீறியா பாப்பா வந்து பாரு காலுக்கு வேணுங்கிறத போட்டுப்பாரு டிசைன் பாரு எல்லாம் புது டிசைன் நிறைய வந்துருக்குது இப்போ பிள்ளைகளுக்குலாம் காலேஜ் திறக்கும் அப்படின்ட்டு மாற்றி விடணுமா எடுத்து ஆ மாற்றி மாற்றி பாருப்பா பார்த்து போட்டு விடு விகேசி இருக்குது பேரகான்ருக்குது இந்த விகேசி வந்து முந்நூற்றி ஐம்பது வரும்ப்பா ஆ ஆ ப்ராண்ட்டில் விகேசி நல்ல ப்ராண்ட்தான்ய்யா விகேசி முந்நூற்றம்பது பேரகான் ஆஃபிஸ் செப்பல் வந்து நானூற்றம்பது வரும் எது வேணுமோ பார்த்து எடுங்க இது இது வந்து யாரு ஒரு வருஷம் கேரண்டி தாங்கும் நீங்கள் எங்கே வேணும்னாலும் போட்டுட்டு போகலாம் வரலாம் அந்த ச இது சேட் ஆகாது அதுவும் தண்ணிக்கு போட்டுக்கலாம் நல்லாஉ உழைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே உழைக்கும் எடுக்கிறதே எடுக்குறீங்க கொஞ்சம் காசு கூட போட்டு நல்லதா எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதுபாட்டலே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கிடைக்கும்ல ஆ சரி சரி ஆ சரிப்பா எடுத்துக்கோங்க நானூற்றம்பதுய்யா ஆ சரிப்பா ஆ தம்பி பேக் பண்ணி கொடுய்யா ஆ சரிய்யா யாரும் பிள்ளைங்க இருந்தால் சொல்லுப்பா வேற செருப்பு வேணும்னா டிசைன் நிறைய வந்துருக்குது வந்து எடுத்துக்க சொல்லுங்கள் ஆ ஆ சரிப்பா ம் ஆ சரி